குரல் சோர்வு அல்லது கரகரப்பை எப்படி கையாளணும்னா பச்சை தண்ணியை அவ்ளோவாக குடிக்க மாட்டோம் ஹாட் வாட்டர் அதாவது மித வெதுப்பான தண்ணினு சொல்வோம்ல அதுதான் குடிப்போம் அது ஐஸ்கிரீம்ஸ் இந்த கோல்டாக இருக்க சில்லுனு இருக்கிற அந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணணும் சாப்பிடக்கூடாது கரகரப்பு வேணுனா சுடு தண்ணியில் இஞ்சி ஏலக்காய் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கரகரப்பு போகும் இல்லாட்டி பாலில் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகு பெப்பர் இருக்குதுல பெப்பர் பவுடர் கொஞ்சம் கலந்து பாலில் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா யூஸ் ஆகும் அப்றம் கரகரப்பு உங்கள் குரலை பாதுகாக்க என்னன்ன பண்ணுறது நான் என்ன பயன்படுத்துவேன்னா அதான் சொன்ன மாதிரி சில் வாட்டர் குடிக்க மாட்டேன் அவாய்ட் பண்ணிடுவேன் மேக்ஸிமம் ஹாட் வாட்டர் அந்த மாதிரி தான் குடிப்போம் அப்புறம் பாலில் வந்து மஞ்சத்தூள் அந்த மாதிரி கலந்து சூடான பாலில் மஞ்சத்தூள் பெப்பர் இதெல்லாம் போட்டு குடிச்சா நல்லாயிருக்கும் இல்லாட்டி இன்னொரு மெத்தட் என்னென்னா தேன் அப்புறம் மிளகுத்தூள் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஹாட் கொஞ்சம் வெதுவெதுப்பாக போட்டு வாய் இது பண்ணணும் கொப்பளித்து துப்பினோம்னா அந்த புண்ணும் சரியாகும் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணும் தயிரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்புறம் மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறேனா ஃபுட்டு சாப்பிடும் போது ஜில்லுனு இல்லாமயும் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் வெது வெதுப்பாக சாப்பிட்டா நல்லது பச்சைத்தண்ணி குடிக்காமல் எப்போதும் சுடு தண்ணி குடித்தா நல்லது நமக்கு அதே மாதிரி கரகரப்பு எப்படி கரகரக்கிறப்போ விக்ஸ் ஸ்ட்ரெப்டடோல்ஸ் அந்த மாதிரி மாத்திரைகளை போடுறது மேக்ஸிமம் டஸ்ட் உள்ளே வந்து அது ஸ்கின் பாக்டீரியாஸ் போகாமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து குரல் சோர்வு அது மாதிரி இருக்காது சோர்வாகிறப்ப நல்லா தூங்கி எந்திரித்தாலே போதும் வந்து தேன் மஞ்சத்தூள் இது ரெண்டையும் கலந்து அப்புறம் மிளகு இது மூணையும் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இப்போ உங்களுக்கு தொண்டை எதுவும் கட்டிக்கிச்சுனா அந்த மாதிரி பண்ணால் சரியாகும் அப்புறம் வேறு எதுவும் இல்லை மேக்ஸிமம் தண்ணி ஹாட் வாட்டர் போட்டு குடித்தாலே நல்லாயிருக்கும் இப்போ எப்படி ஜூஸு ஐஸ்க்ரீம்ஸ் இதெல்லாம் சாப்பிடாம இருந்தாலே ஓகே தான்